வணக்கோம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ சமைக்க ஆரம்மிச்சன்னா பத்தாம் வகுப்பு படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்கள் அதனால் நானே சமைச்சு நானே சாப்படனுங்கும் போது தோசை ஊத்திட்டே தோசைக்கு வந்து குழம்பு என்னால் எதுவும் பண்ண முடியல அதுனால் நாங்கள் சாம்பார் வந்து பருப்பு மேல் சாம்பார் தூள் போட்டு குக்கரில் வச்சுட்டே குக்கரில் இரண்டு மூன்று விசில் வந்தோனே எடுத்துட்டு அதில் அந்த அந்த டெஸ்ட்டு எனக்கு புடிச்சு இருக்கனால் நான் மேற்கொண்டு தனியாக இப்போ சமைக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்ப்பே யூபிஎல் யூடியூபில் வந்து தமிழ் ஃபுட்டி சேனல் ஃபாலோ பண்ணுவே அந்த சேனல்ல வந்து எப்பவுமே சிக்கன் மட்டன் அதை பற்றி பேசுவாங்கள் அதனால் அதுவே நான் எடுத்துட்டு வாரம் தோறும் வாரம் தோறும் இல்லேனா வெள்ளி கிழமை வெள்ளி கிழமை நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் அந்த சேனலை பார்த்து நான் தனியாக சமைத்து உண்பேன்